நான் வீட்டில வந்து செய்கிற தின்பண்டங்கள் என்னங்க முறுக்கு சுடுவேனுங்க அதுக்கு வந்து ஒரு கிலோ அரிசி அரிசி ஊற வச்சுங்க இட்லி அரிசி ஒரு படி ஊற வச்சிங்க அதை நல்லா நைசாக ஆட்டிட்டு பொட்டு கடலை ஒரு கால் கிலோ பவுடரு பண்ணிட்டுங்க அதில் வந்து எள் ஓம பில்லு எல்லாம் மிளகாத்தூள் லைட்டாக போட்டு உப்பு அளவாக போட்டுங்க பெசஞ்சி அதையும் சுடுவேனுங்க அது வந்து எங்கள் வீட்டில நாங்கள் மூணு பேர் இருக்குறேங்க பசங்கள் ரெண்டு பேர் நாங்கள் ஒருத்தவங்க இருக்குறேங்க அளவாக இருக்குங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்தமாதிரி நான் பண்ணுவேனுங்க அப்புறம் என்ன பண்ணமுடியுங்கள் நான் மைசூர் பாக் வேணுணா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் போட்டு ஒரு ஒரு டம்ளர் கடலமாவு ஒன்றரை டம்ளர் சக்கரை ஒன்றரை டம்ளர் ஆயிலோ அல்லது நெய்யோ ரெண்டும் கலந்து அந்தமாதிரி ஊற்றி அந்தமாதிரி செய்வேனுங்க அப்புறம் வந்து மாவு அரிசிமாவும் உளுந்துமாவும் என்னைக்கு இட்லிக்கு ஆட்டுறமோ அந்தன்னைக்கி அதில் கொஞ்சமாக எடுத்துங்க அந்த கலர் பொடி கொஞ்சம் போட்டுங்க அதையே வந்து தேன் மிட்டாய் தேன் மிட்டாய் செய்வேன்னு வச்சுக்கோங்களேன் பாகு காச்சிங்க அது சும்மா பாகு தே இது பாகுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிசுப்பிசுப்பு தன்மை வர்ற பாகு அளவுக்கு இருந்தால் போதுங்க தேன் மிட்டாய் சிம்முல அடுப்புல சிம்ல வச்சுக்கிட்டு போட்டு அந்த மாதிரி ஊற வச்சோம்ன்னா அந்த தேன் மிட்டாய் அது ஓரளவுக்கு வருங்க அதையும் செய்வேனுங்க மற்றபடி என்னங்க நாங்க வீட்டில இந்த பஜ்ஜி போண்டா அது யாராவது நமக்கு உறவ்முறைங்க வந்தாங்கனா அந்த மாதிரி செய்வேனுங்க சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி சாயிந்தரத்துக்கு பசங்கள் வீட்டில இருக்கும்போது வந்து அந்த மாதிரி இதை செய்வேனுங்க அப்புறம் தின்பண்டங்கள் அது வந்து நான் அதிகமாக செய்யமாட்டேனுங்க நான் வந்து இந்த பருப்பு ஐட்டத்தில் பாசி பயிறு சுண்டல் கொண்ட கடல சுண்டல் அந்தமாதிரி வந்து பசங்கள் லீவு நாள்ல அந்தமாதிரி கி போயிருவேனுங்க தின்பண்டங்கள் வந்து நான் மேக்ஸிமம் இந்தமாதிரிதான் செய்வேனுங்க அப்புறோம் லட்டு மட்டும் ஓரளவுக்கு செய்வேனுங்க அதுவுமே எனக்கு சும்மா கொஞ்சமாக ஒரு ஒரே ஒரு கால் கிலோ அளவுக்கு மாவு போட்டேனா அந்தளவுக்கு போட்டேனா போதுங்க அது கரெக்டாக வந்துருங்க அந்தளவுக்கு செஞ்சிக்கோனுங்க மற்றபடியில எதுவும் செய்யமாட்டங்க ஜாஸ்தி செய்கிறதில்லைங்க இது மட்டும் இந்த ஐட்டம் மட்டும் அடிக்கடி செய்கிற தின்பண்டதாங்க நான் அப்புறமெல்லாம் கடையில் வாங்கிறதானுங்க மற்ற ரெசிபி என்ன செய்வங்க நமக்கு இந்த போண்டா வடை பஜ்ஜி கடையில் போடுற ஐட்டம் மட்டும் நான் அப்பப்பத்திக்கு செஞ்சிக்கிறதுங்க மற்றபடி பெருசாக பெரிய அளவுக்கெல்லாம் நான் செய்கிறதில்லைங்க பெருசாக செய்கிற அளவுக்கு நமக்கு தெரியாதுங்க சின்னச்சின்னதாக வீட்டில வேணும் திங்க ஒன்றும் தோணுச்சின்னா இந்த மிக்சர் முறுக்கு இன்னும் அந்த அதிரசம் செய்வேனுங்க அது பச்சரிசி அரைச்சி வச்சு பாகு காச்சி ஊற்றி வச்சு அதுவேண்ணா ரெண்டு நாளுக்கு ஒருக்கா செய்வேங்க அப்புறம் கடலப்பருப்பு ஊற வச்சிங்க அது கடலப்பருப்பு வெல்லம் ஆட்டி அதுக்குள்ள சக்கரை போட்டு நான் உப்பட்டமாதிரி செய்வேனுங்க அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேங்க இந்த தின்பண்டம் பூராக செய்யத்தெரியுங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேனுங்க வீட்டுக்கு அளவாக பசங்களுக்கும் எனக்கு மட்டும் அளவாக செய்வேங்க அவ்வளோதாங்க வேற பெரிய லெவல் தின்பண்டமெல்லாம் செய்ய தெரியாதுங்க ஜாஸ்தியாக செய்யமாட்டேங்க அப்புறம் ரவை இருந்துச்சினால் வெள்ளை ரவை அந்த அதில் லட்டு செய்வேங்க அது எல்லாமே கொஞ்சமாக செய்வேனுங்க அந்த மற்றபடி தின்பண்டம் நிறைய செய்கிறதில்லைங்க இவ்வளோ மட்டுந்தான் எனக்கு தெரியுங்க இதை மட்டுந்தான் நான் செய்வேனுங்க